எனக்கு வந்து பூக்கள் பழங்கள் காய்கறி மூணுமே நட்டு வைக்க பிடிக்கும் ஏன்னா மூணுமே நம்ம வீட்டில் நட்டு வச்சிட்டா அது ஆர்கேனிக்காக இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம வந்து கடையில் போய் வாங்கணுன்னு அவஷியோம் எல்லா கடையில் வந்து விற்கிறது இப்போ எல்லாமே கெமிக்கல் போட்டு தான் விற்கிறாங்க எவ்வளோ நாள் இருக்கணும் சொல்லிக்கிறக்கும் அவங்க பதம் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நான் வந்து கடையை பிரிஃபர் பண்ண மாட்டேன் இப்போ நான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற இடத்துல வந்து நான் ஒரு வாழை மரம் அஞ்சு வச்சிருக்கேன் மாங்காய் மரம் ஒன்று இருக்கு பப்பாளி மரம் ரெண்டு இருக்கு பலா மரம் ஒன்று இருக்கு இதுபோக ரெண்டு கத்திரிக்காய் செடி அந்த பேகு ஆர்கனிக் பேகுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வச்சி நான் டெரஸ் மேலையும் நான் வந்து செடிகள் வச்சிருக்கேன் அந்தமாதிரி இருக்க செடிகளில் வந்து அங்கே வந்து காய்கறிகள் செடி இருக்கு அங்கே வந்து கொத்தவரங்காய் பீக்கங்காய் அவரை இருக்கு அதுக்கப்புறோம் முட்டைகோஸ் செடி ஒன்று வச்சிருக்கேன் இந்த வருமான்னு தெரியல ஆனால் நான் அது வந்து வச்சிருக்கேன் அதுவும் இல்லாம எனக் கேரட்டும் வச்சிருக்கேன் அது வந்து இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து பொறிச்சேன் நல்லா இருந்துச்சு கத்திரிக்காய் செடி இருக்கு உருளைக்கெழங்கு இருக்கு பச்சை மிளகாயும் இருக்கு அப்புறோம் நாங்கள் வந்து கீரை செடிகளும் வச்சிருக்கோம் சுக்கிட்டி கீரை இருக்கு அதுபோக கலர் கீரன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து ரெட் கலரில் இருக்கும் அந்த கீரை செடியும் இருக்கு முள் கீரை செடியும் வச்சிருக்கேன் இதுபோக நான் வந்து பூக்கள் செடிகளும் வச்சிருக்கேன் பூக்கள் செடிகளில் வந்து ரோஸ் செடி வந்து இருக்கு செவன் டேஸ் ரோஸ்னு ஒன்று சொல்வாங்க அது வச்சிருக்கேன் ரெட் கலரில் அப்புறோம் வந்து டபுள் கலரில் ரோஸ் சொல்கிற மாதிரியும் நான் ரோஸ் செடி வச்சிருக்கேன் இதுபோக மனோரஞ்சிதம்ன்னு ஒரு செடி சொல்வாங்க அந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட செடியும் இருக்கு அப்புறோம் வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கின செடிகளும் இருக்கு அது வந்து மாடி தோட்டத்தில் தான் வச்சிருக்கேன் அது வந்து ஒரு வர்ஷத்தில் ஈல்டு தர மாதிரி அது நான் வந்து அதில் வந்து மல்பெரி செடி வாங்கனேன் அந்த செடி வாங்கி நான் இதோட அதில் மூணு தடவை நான் வந்து அறுவடை பார்த்துட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு ரெண் வச்சி ரெண்டு வர்ஷம் ஆச்சு மல்பெரி செடி வச்சி இதுபோக செரிஸ் செடி வச்சிருக்கேன் ஆனால் அது இன்னும் காய் விட ஆரம்பிக்கலை அது ஒன்று இருக்கு டிராகன் ஃப்ரூட் செடி வச்சிருக்கேன் அது வந்து இப்போ தான் இல வந்து பெருசாக அந்த கட்டு மாதிரி இருக்கும் அது இப்போ தான் பெருசாக ஆயிட்டு வருது இன்னும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் இல்லைன்னா அடுத்த மே மாஸ்த்துக்குள்ளே அதில் வந்து பூ விட்ரும் அந்த டிராகன் ஃப்ரூட் செடி இருக்கு ரம்பூட்டான் செடி இருக்கு அத்தி பழம் செடி வச்சிருக்கேன் இது வரைக்கும் அத்தி பழம் செடியில் இரண்டு காய் விட்ருச்சு பொறிச்சு சாப்பிட்டோம் அப்புறோம் அவ்வளோ தான் இருக்கு அப்புறோம் எனக்கு வந்து இன்னும் இடோம் இருந்துச்சின்னா நிறைய செடிகள் வைக்க பிடிக்கும் ஏன்னா நான் வந்து எல்லாமே ஆர்கானிக்கா அந்த கொக்கோ பிட் அது வச்சி தான் நான் வந்து செய்வேன் கொக்கோ பிட்டும் அப்புறோம் ஆர்கானிக் ஃபேர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறனால எனக்கு வந்து அதிகமான ஈல்டு தருது அதுவும் இல்லாம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியிது அவ்வளோ தான்